ஹலோ ம் சொல்லுங்கம்மா நாங்கள் பிள்ளைங்கள ஸ்கூலில் சேக்கிறதுக்கு கொசறோம் நாங்கள் கேக்கிறோம் ஒன்னுங்க எங்களுக்கு நாங்கள் சொந்த ஊர் வந்து ஒசூர் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டோம் கிருஷ்ணகிரிக்கு குடி வந்துவிட்டோம் அதனால் இந்த ஸ்கூலு பத்தாவது முடிச்சுட்டு இப்போ பதினொன்னாவுது படிக்க வைக்கிறோம் பிளஸ் ஓன்று இந்த ஸ்கூலில் வந்து ஆ ஆ ஸ்கூல் தானே அது

இங்கே நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து தான் பேசுகிறோம் லோக்கலில் அதனால் என்ன ஸ்டேஜில் பசங்க படிக்கிறாங்க என்ன கிளாஸுன்னு எடுக்குறீங்க நீங்கள்

ஆ நீட்டுக்கு கொடுக்குறாங்களா ஆ

மாதத் தவணையாக தான் கட்டணும் ஆ

ம் சரி சரிமா மாசம் மாசம் மாசம் அமௌண்ட்டுங்களா டியூஷன் எடுக்கிறதுக்கு அதுக்கு எவ்ளோம்மா அமௌண்ட்டு ஆயரரூபா கம்மி பண்ண மாட்டிங்களா

சேரி சரி

ம் ஆ ஆ ஆ ஆ

ம் சரிம்மா வந்து உங்கள நாங்கள் பார்க்குறோம் சரிம்மா ஓகே